ஹலோ மேம் மேம் லைப்ரரிங்ளா மேம் நான் ஸ்டூடண்ட் பேசுகிறேன் லைப்ரரிக்கு எப்பையுமே வர கஸ்டமர் தான் எனக்கு லைப்ரரி எத்தனை மணிக்கு ஓப்பன் ஆகும் மேம் அங்கே எல்லா புக்கும் புக்ஸ்ஸு எனக்கு தேவையான எல்லா புக்ஸ்ஸும் கிடைக்குமா மேம் பாரதியார் கவிதை புக்கு இருக்காங்க மேம் மேம் பாரதியார் கவிதை புக்கு இருக்கா மேம் மேம் என் படிப்புக்கு கொஞ்சம் ஹிட் எடுக்கணும் இப்போ காலேஜுக்கு தேவையான இது எடுக்கறது மாதிரி இது எடுக்கறது மாதிரி புக்ஸ்ஸலாம் கொஞ்சம் எடுக்கணும் மேம் அங்கே மேம் வந்து தான் எடுத்துகிட்டு போகணுமா இல்லை வீட்டுக்கு இப்போ கேட்டால் தருவிங்களா மேடம் சைன் வச்சு நான் வாங்கிட்டு போய்ட்டு டூ டேஸ்ஸில் கொண்டு வந்து கொடுத்துட்டா ஏத்துப்பிங்களா ஓகேங்க மேம் ஓகேங்க மேம் புக்ஸ்ஸு காலையில வந்து வாங்கிகிட்டு போய்ட்டு நான் ஈவ்னிங்குள்ளே கொடுத்துருவேன் மேம் வந்து எனக்கு என்ன தேவையோ எந்த புக்ஸ் தேவைன்றதை நான் எடுத்துகிட்டு வேணா அங்கே கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படி கலெக்ட் பண்ணியும் என்னால் முடி டைம் இல்லாத புக்ஸ்ஸுக்குலாம் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் மேம் நான் உங்களுக்கு ரெண்டு மணிக் காலை நாளைக்கு மார்னிங் வந்து நான் உங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ண மாதிரியே வந்து வாங்கிக்கிறேன் மேம் தேங்க்ஸ் மேம் நாளைக்கு மார்னிங் வந்து உங்கள மீட் பண்ணுறேன் மேம் ஓகேங்க தேங்க்ஸ்